அண்ணா உள்ளே வாங்கண்ணா ஆ சரிண்ணா பார்த்துக்கலாங்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கண்ணா உள்ளே வாங்கண்ணா எந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்க எந்த பிராண்டில் எதிர்பார்க்கறீங்க பத்தாயிரருவாக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெட்மி இருக்குது ரெட்மி நோட் எயிட்டிருக்குது அதுக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து ஃபோர் ஜிபி ரேமு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அறுபத்தி எட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜு அப்பறம் வந்து பேட்ரி எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா ஆ விவோவில் விவோவில் இருக்குப்பா தே இருக்குண்ணா தே டென் தௌசண்ட்குள்ளே இருக்குது அதுக்கு வந்து கேமரா குவாலிட்டி வந்து பன்னெண்டு எம்பி ஃப்ரெண்ட் கேமரா பேக் கேமரா நாற்பத்தி ரெண்டு எம்பி பேட்ரி எம்ஏஹெச் பார்த்தீன்னா கொஞ்சம் புவர் தான் பே பேட்ரி எம்ஏஹெச் வந்து த்ரீ தௌசண்ட் தான் அப்படி தான் இருக்கும் ரெட்மியோடய ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரேடு வரும் எட்டாயிரத்தி ஐநூறு வரும்பா எட் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வரும் ரெட்மியோடயது விவோவில் பார்த்தீங்கன்னா விவோ நைன் தௌசண்ட் வரும் ஒன்பதாயிரம் வி விவோவில் வந்து கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும்பா பேட்ரி எம்ஏஹெச் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் அதுக்கு பேட்ரி எம்ஏஹெச் கம்மியாக இருக்கும் கேமரா குவாலிட்டிங்கிற பொறுத்த வரைக்கும் விவோ நா விவோவில் நல்லாயிருக்கும் விவோவுக்கு வந்து பேட்ரி கெப்பாசிட்டி வந்து மூவாயிரம் எம்ஏஹெச் இதே ரெட்மி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னால் அதில் எல்லாத்துக்குமே நாலாயிரம் எம்ஏஹெச் ஐயாயிரம் எம்ஏஹெச் தான் வரும் ரெட்மியில் எடுத்துக்கிட்டிங்கன்னால் விவோவில் கொஞ்சம் கம்மியாகத்தான்பா வரும் மோட்டோவில் மோட்டோ வந்து மோட்டோ ஆமாம் மோட்டோ ஜி சிக்ஸ்டி வந்துருக்குது ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி கேமிங் பர்பஸ்க்குலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் கேமரா குவாலிட்டியும் ஃப்ரெண்ட் பே ஃப்ரெண்ட்டு வந்து நா பதினாலு எம்பி பேக் வந்து நாற்பத்தி ரெண்டு எம்பி ஆ பைவ் ஜி மொபைல் தான் இப்போ வந்து மோட்டோ வந்து ஃபை ஜி ஆ சாம்சங்குளா ஆ சாம்சங் இருக்குண்ணா சாம்சங்கும் இருக்குது சாம்சங் வந்து பேட்ரி நல்லா தாங்குங்க சாம்சங் பேட்ரி நல்லா தாங்கும் அதுக்கு எம்ஏஹெச் வந்து ஆறாயிரம் எம்ஏஹெச் இருக்குது சாம்சங்க்கு வாரண்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருவோம் உங்கக்குள்ள எதாவது பா குள்ள எதா பிரச்சனைன்னால் கூட வந்து மா மதியம் காலையில் வந்து மாற்றிக்கிலாங்க ஆஃபர்லாம் இருக்குது ஆமாம் ஆமாம் மோட்டோ மோட்டோ ஜி சிக்ஸ்டி வந்து ஆறாயிரம் வருது மோட்டோவோடது கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் இப்போ அதுதான் சொன்னேன் பன்னெண்டு எம்பி பதினாலு எம்பி ஃப்ரெண்ட் கேமரா பேக் கேமரா நாற்பத்தி ரெண்டு எம்பி அந்த மாதிரி வரும் இதுக்கு இதுபோ ஆஃபர்லாம் இருக்குது ஆ எடுத்துக்கலாம்பா என்னாச்சு இப்போ வாங்கலையா ஆஆ சரிங்க ஆ சரி வாங்க மறக்காமல் வாய்ங்கிங்க ரேட்டு வந்து என்ன என்ன மொபைல் பார்க்கறீங்க எந்த மொபைல் வாங்கிட்டு போகிறீங்க சரி வாங்க இது கடையில் கொறைஞ்ச டே டிஸ்கௌண்ட்ருக்குங்க ஆ டென் தௌசண்ட்குள்ளே தான் டிஸ்கௌண்ட் இருக்குது அதெல்லாம் வாய்ங்கிலாம் ஆஃபர்ருக்கு மொபைல் வாங்கினா ஹெட் செட்டு பட்ஸு ஏர் பட்ஸுலாம் ஃப்ரீயாக தருவோம் ஒவ்வொன் நீங்கள் எடுக்கறதை பொறுத்து ஆ சரிங்க வாங்க சரி வாங்க ஆ ஓகே வாங்க